எங்கள் மாவட்டத்தில் செய்யப்பட்டுள்ள சமூக நலன் மற்றும் மேம்பாட்டுத் திட்டங்கள் என்னென்ன அப்படின்னா கல்வி ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அதாவது கல்வியில் வந்து ஏதாவது படிக்கிற மாணவர்களுக்கு வந்து பன்னிரெண்டாவது படிச்சு முடிக்கிற மாணவர்களுக்கு வந்து ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க அதுமட்டுல்லாமல் எஸ்சி எஸ்டி பிரிவை சார்ந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து தனியாக ஊக்கத்தொகைகள் கொடுத்துட்ருக்காங்க இது கல்வியில் மட்டும்தான் மேம்பாட்டுத் திட்டங்கள் இருக்கா எங்கள் மாவட்டத்தில் அப்படின்னா அப்படி இல்லை மருத்துவத்துலையுமே எங்கள் ஊரில் வந்து மேம்பாட்டு திட்டங்கள் நல்ல நடைமுறையில் இருக்குது ஏன்னால் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கிராமத்துக்கு கிராமத்துக்கு குறிப்பிட்ட இடைவெளியில் வந்து சுகாதார நிலையங்கள் அமைச்சிருக்காங்க ஏனால் எங்கள் ஊரில் வந்து எல்லலோருமே வந்து விவசாயிகள் தான் எங்கள் ஊர் வந்து டெல்ட்டா மாவட்டம்கிறதுனால எல்லாருமே வந்து விவசாயிகள்தானா இருப்பாங்க விவசாயிகள் நாங்கள் என்ன செய்வோம் எங்கள்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை வெளியில் காசு கொடுத்து போய்ட்டு மருத்துவம் பார்க்குற அளவுக்கு அதனால் அரசு எங்களுக்காக சுகாதார மையங்களை அமைச்சி கொடுத்துருக்காங்க எங்கள் ஊருக்கு அருகாமையில் கொஞ்சம் எங்களுக்கு உடம்பு சரியில்லை ஏதாச்சும் ஆச்சுனால் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கிறமாதிரி சுகாதார நிலையங்கள் நிறைய இருக்குது எங்களுக்கு எதாச்சும் ஜுரம் அப்படினா நாங்கள் அங்கே போய்ட்டு மருத்துவம் பார்த்து எங்களுக்கு தேவையான மருந்துகள் எல்லாமே அரசுலையே வழங்குகிறாங்க அது மட்டுல்லாமல் நடமாடும் மருத்துவமனை அப்படின்னு சொல்லிவிட்டு புதுசாக அரசுலிருந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு திட்டத்தை இந்த திட்டத்தில் வந்து என்ன செய்யுறாங்க அப்படின்னா அரசு மருத்துவர்கள் வந்து எங்கள் கிராமத்துக்கே நேரடியாக வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் அங்க உள்ளவங்களுக்கு உடல் நிலை எப்படி இருக்குது அவங்க எப்படி இருக்காங்க அவங்களுக்கு ஏதாச்சும் குறைபாடு இருக்கா அவங்களுக்கு ஏதாச்சும் நோய் இருக்கா அப்படிங்கிறத அவங்களே செக் பண்ணி அதுக்கு அப்படி இருந்துச்சுனால் அதுக்கான மருந்துகளையும் அவங்களே வீட்டிலேயே வந்து வழங்கிட்டு போகிறாங்க இதுலாம் வந்து எங்கள் மாவட்டத்தில் ஒரு சிறந்த மேம்பாட்டு திட்டம்னுதான் சொல்லணும் அதுமட்டும் இல்லாமல் பெண்களுக்கு வந்து அதிகாரமளிக்கிறது அதாவது இப்போ பெண்கள் வந்து இந்த வேலையெல்லாம் போகிறதே இல்லை எப்பொழுதுமே சமூகத்தில் எப்படி இருக்குது பெண்களை வந்து ஆண்கள் வந்து கொஞ்சம் தாழ்த்தி நடத்தறாங்க அடிமைத்தனம்படுத்தறாங்க எல்லாருமேலாம் சொல்ல முடியாது ஆனால் சில இடங்கள்ல இன்னமே இருக்குது அப்படி இருக்கிற பெண்களுக்காகவே அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும் அவுங்களும் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக சுயஉதவி குழுக்கள் மூலமாக அவங்களுக்கு கடன் உதவி வழங்கி அவங்கள வந்து சுயதொழில் செய்ய வந்து ஊக்குவிக்கிறாங்க அதுமட்டும் இல்லாமல் இப்போது அரசு அரசு பள்ளிக்கூடங்கள்லேயே உணவு சத்துணவு வழங்குறதுக்கு பெண்களைதான் வந்து அதிகமாக எடுக்கிறாங்க இப்போது கூட புதுசாக ஒரு உணவு திட்டம் கொண்டு வந்தாங்க காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் அந்த திட்டத்திலையுமே எங்கள் ஊரிலையே ஏன் எங்கள் சித்தியே கூட அந்த திட்டத்து மூலயமா வேலை கெடச்சு ஒரு வேலைக்கு போய் அவங்க குடும்பத்தை நடத்தற அளவுக்கு வந்திருக்காங்க இந்தமாதிரி எங்கள் மாவட்டத்தில் நிறைய மேம்பாட்டுத் திட்டங்கள் நடந்திருக்கு குழந்தைகளுக்கு வந்து அம்மையார் நினைவு சிவகாமி அம்மையார் நினைவு பெண் குழந்தை பெற்றோருக்கான உதவித்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்கள் எங்கள் மாவட்டத்தில் மேம்பட்டுட்ருக்காங்க அதுமட்டும் இல்லாமல் பணி இப்போ பணி புரியறாங்க அவங்களுக்கு வந்து வெளியில் போய் பணி புரியறாங்கனா அவங்க எங்கே தங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் வந்து அவங்களுக்கு வந்து பெண்களுக்கு வந்து விடுதி அப்படின்னு சொல்லிட்டும் அமைச்சிருக்காங்க எங்கள் மாவட்டத்தில் இப்போது கவுர்மெண்டில் வந்து போஸ்ட்டிங் வேறு வேறு மாவட்டத்துக்கு போட்டுட்டாங்கனா அங்கே போய் தங்குற வெளி மாநிலங்கள்லிருந்து வர பெண்கள் வந்து எங்கள் மாவட்டத்தில் தங்கி வேலை செய்வதுக்காக பெண் விடுதிகள்லாம் கூட அமைச்சிருக்காங்க